பைக்கெல்லாம் சின்னப் பிள்ளைல ஓட்டிவிட்டேன் இருந்தாலும் அது ஒரு ஆர்வம் ஃபஸ்ட்டு ஓட்டுறதுக்கு அப்படியே கை கால்லாம் துடிக்கும் அப்புறம் போகப் போக நம்மளுக்கே வெறுத்துடும் ஏண்டா வண்டி ஓட்றோம்ன்ருக்கும் வண்டி ஓட்டக் கத்துக்கிட்டோம்னா தம்பி அங்கே போய் வாங்கிட்டு வா தம்பி இங்கே போய் வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாம்பாங்க வீட்டில் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டுறது ஒரு ஃபீலு அப்படியே றெக்கை கட்டி பறக்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஓட்டினது ஸ்கூட்டி தான் இருக்கும் ஸ்கூட்டி ஓட்டும் போது இங்கேயிருந்து காலு எட்டாது அப்படியே மெதுவாக போய்ட்டு ஏறி உக்காந்துக்கறது ஏறி உக்காந்துட்டு போகிறது கீழே குதிக்கிறது ஸ்டாப் ஆகும் போது அப்புறம் கியர் வண்டி கியர் வண்டியில் எங்கள் மாமா ஒரு வாட்டி என்னைய உட்கார வெச்சி அவர் கியரு போடுவார் எனக்கு காலு எட்டாது நான் ஆக்சலரேட்டரை மட்டும் திருவிட்ருப்பேன் அப்பறம் காலு எட்ட எட்ட அவராக கியரு போட போட சொல்லிக் கொடுத்தாரு இதான் ஃபஸ்ட்டு கியரு இதான் செகேண்ட் கியரு அந்த மாதிரி போட்டு ஓட்டினவன் நான் இப்போ ஓட்ட ஈஸியாக இருக்குது ஆனால் இண்ட்ரஸ்ட் இருக்க மாட்டிது அப்போ ஓட்டவே தெரியாது ஆனால் நமக்குத் துடிக்கும் காலு கையெல்லாம் ஓட்டணும் ஓட்டணும் ஓட்டணும் ஃபஸ்ட்டெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் போகப் போக அப்படியே பழகிடும்